பைக் ட்ராவல் பண்ணுறத்துக்கு முன்னால் எனக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் பிரெட் ஜாம் சப்பாத்தி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் எனக்கு தேவையான டிரெஸ்லாம் எடுத்துப்பேன் பெட்ரோல் வந்து டிராவலுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணி வெச்சுப்பேன் ஸோ தட் ட்ராவல் அப்போ எந்த தடங்கலும் இல்லாமல் இருக்கும் அப்றம் வாமிட் வராமல் இருக்க லெமன் அண்ட் கேரிபேக்கில் எடுத்து வெச்சுப்பேன் அதுக்கப்பறம் டிராவலுக்கு தேவையான பணத்தை எடுத்துப்பேன் ஏன்னா ட்ராவலை பொருத்து நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நான் எடுத்துப்பேன் அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கும் வாங்குறத்துக்கு ட்ராவல் அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்றம் ஹேண்ட் பேக்கில் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துப்பேன்